ஹலோ ஓலோ ஆட்டோவா நான் மகாலட்சுமி பேசுகிறேன்ணா நாம் வா வாகைகுளத்திலருந்து அழகர் கோயிலுக்கு போகிற அழகர் கோவில் போகணும்ணா ஆமாண்ணா எவ்வளோப் பேமெண்ட் வரும்ணா அவ்வளோவாவாண்ணா கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதாண்ணா சரிண்ணா ஓகேண்ணா நீங்கள் நாங்களாண்ணா ஒரு அஞ்சு பேர் வருவோங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஓகே வந்துடுறோன்ணா நீங்கள் எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்கண்ணா நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்ணா ஆ சரிங்கண்ணா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் காலையில் போணும்ணா காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா நீங்கள் நாகம்மா கோயில் வாகைகுளம் நாகம்மா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துருங்கண்ணா நாங்கள் அங்கேயே வந்துடுறோண்ணா நாங்கள் கால் பண்ணுறோன்ணா ஆ சரி ஓகேண்ணா நீங்கள் நீங்கள் எனக்கு எ எப்போ எப்போண்ணா கால் பண்ணி பேசுவீங்கள் காலையில் ஆ ஓகேண்ணா உங்களுக்கு பேமெண்ட் வந்து முன்பணம் வே கொடுக்கணுமாண்ணா சரிண்ணா உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க நான் ஐநூறுபா ஜிபே பண்ணிவிட்றேன் நீங்கள் காலையில் எனக்கு வந்துடுங்கண்ணா அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா நான் நாகம்மா கோயில்கிட்டையே வெயிட் பண்ணுறோண்ணா ஓகேண்ணா